எனக்கு பிடித்த ப்ளேஸ் வந்து பீச் தான் எனக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும் அங்கே என் ஃப்ரண்ட்ஸ் கூட போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அது இல்லாமல் அந்த கடற்கரையில் அந்த அலையெலாம் வரும் போது செமயா ஃபீல் ஆகு ஃபீல் ஆகும் அப்புறம் வந்து கோவிலுக்கு போகணுன்னா ரொம்ப பிடிக்கும் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போனோன்னா நமக்கு ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும் கோவிலுக்கு போனால் அப்புறம் வந்து வேறு என்ன எனக்கு பிடிக்குன்னா கொடைக்கானல் ஊட்டி அந்தமாதிரி மலைப்பிரதேசங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கேலாம் வந்து க்ளைமேட் வந்து நல்லாயிருக்கும் இங்கே நம்ம ஊரில் இல்லாத மாதிரி க்ளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பறம் வந்து இந்த மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி ப்ளாக் தண்டர் அந்தமாதிரி இடம்லாம் கேரளா இந்தமாதிரி இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து இந்த எனக்கு பேரிஸ் போகணுன்னு ரொம்ப ஆசை அப்புறம் வந்து பேரிஸ் வந்து அங்கே ஒரு ஐஃபில் டவர் இருக்குது அது எனக்கு ரொம்ப பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அப்புறம் வந்து ஆக்ராவில் தாஜ்மஹால்க்கு போ தாஜ்மஹால் பார்க்கணுன்னு ஆசை அப்புறம் வந்து வேறு எங்கே அப்புறம் ஃபேமிலி கூட வெளில போனால் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்டாக நான் எங்கே அதிகமாக போயிருக்கேன் அப்படின்னா பீச்க்கு தான் போயிருக்கேன் பீச்சில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடய நிறையா என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டு அங்கேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்புறோம் அப்புறம் எனக்கு ஒரு கேரளாவில் வொண்டர்லா போகணுன்னு ரொம்ப ஆசை அங்கே நல்லாயிருக்கும் வெதரும் கூட நல்லா தான் இருக்கும் அப்புறம் வந்து நம்ம ஊரில் தஞ்சாவூர் கோவில் கூட நல்லாயிருக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும்